ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம்

ஆ என்ன சிம்மு ஏர்டெல்லா ஆ ஃபைவ் ஜி ன்னா ஒரு ஃபைவ் ஹண்ரட் வரும் ஒன் மன்த்துக்கு ரீசார்ஜ் இதாக வந்துடும் ஆதார் கார்டு கொண்டு வாங்க நாங்கள் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் வெச்சுக்குவோம் உங்களுக்கு நம்பர்லாம் வந்து ஃபேன்சியாக வேணும்ன்னா நீங்கள் இப்போ ஒரு அஞ்சு நம்பர் சொன்னீங்கன்னா அது முன்னாடி வரும் இல்லாட்டி பின்னாடி வரும் ஆ ஆ ஓகே ஆ பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வந்துவிட்டு சிம்மை வாங்குனீங்கன்னா ஒரு ஈவ்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கப்பறம் அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஆ ஓகே ஆ தேங்க்யூ